வணக்கம் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் எம்புதுபட்டிலேருந்து பேசுகிறேன் நெகட்டிவ்வாக இன்னைக்கு ஒரு இதை எடுத்துகிட்டோன்னு வச்சிங்குங்களேன் மொபைல் ஃபோனை பற்றி சொல்லலாம் மொபைல் ஃபோன் நல்லதாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நான் நான் வந்து நெகட்டிவாக எடுக்கிறத பற்றி பேசுகிறேன் என் ஃபேமிலியில வந்து இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சிக்கோங்களேன் நான் ஒரு வேலை செய்கிறேன் என் வேலைக்கு வந்து ஃபோன் தான் தேவை ஆனால் ஏன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து உபயோகப்படுத்துன்னா என்ன விதமான சைடு எஃபெக்ட்டெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பையன் வந்து நார்மலாக வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கதால அவனோட கண் திரை விழித்திரைகள் வந்து கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட நான் போய் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க அவன் ஃபோன் அவாய்ட் பண்ணணுன் சொன்னால் அவன் வந்து ஃபோனை வந்து நான் அவனுக்கு கொடுக்காம வச்சிருந்தால் கூட அவன் அந்த அவாய்ட்ன்னு அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறான் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே அவனோட விழித்திரை பார்வை கொஞ்சம் மைனஸ்ல இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அன்னைக்கு அதனால் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கொரானா காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன் க்ளாஸ் வச்சிருக்கும்போது நம்ம நார்மலாக குழந்தைகளுக்கு டெய்லியும் ஆன்லைன் க்ளாஸ்ஸுக்காக ஃபோனை கொடுத்துட்டோம்மா அதனால் குழந்தைங்க ஃபோன்ல வந்து நல்லதையும் பார்க்குறாங்க கெட்டதையும் பார்க்குறாங்க நம்ம நல்ல நம்ம வந்து வீட்டில வந்து படிச்ச பேரன்ட்டாக இருந்தால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் குழந்தைங்க எதெல்லாம் பார்க்குறாங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இதே வந்து படிக்காத பேரன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைகளோட விருப்பத்தில் விட்டுறாங்க அவங்க ஃபேஸ் புக் ஆன்லைன்னு ட்விட்டருன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாக்ராம்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதில் அடிக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப டே சூழ்நிலை வந்து தவறுதலாக ஆகிப்போயி தவறுதலான பிரச்சனைக்கு போயிடுறாங்களா அப்படிங்குற பச்சத்தில் மொபைல் ஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து பாதிப்பை ஏற்படுத்துது இதெலாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து குழந்தைங்ககிட்ட வந்து அதிக நேரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண சொல்லி விட்டுட்டு நம்ம பேரன்ட்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணாமல் விட்டுறதுதான் அந்த பிரச்சனையை வந்து அவங்கள ஏற்படுத்துது